வணக்கம் சார் நான் அண்ணா நகர்லேருந்து இப்போ காமராஜர் நகரில் இருக்கிற ஏரியாவுக்கு ஏன் வீட்டை மாற்றிட்டு வந்துவிட்டேன் சார் ஆ ஆமாம் சார் அந்த அட்ரெஸ்ஸில் என்னோட பான் கார்டில் கொஞ்சம் மாற்றிக்குடுங்க சார் ப்ளீஸ் நான் அட்ரெஸ் புதுப்பிக்க என்னோட ஆதார் கார்டு பழைய பான் கார்டும் இருக்கு சார் ஆ ஒரிஜினல் இருக்கு சார் ஒரு வாரம் ஆகுமா சார் சரிங்க சார் என்னுடைய அட்ரெஸு பான் கார்டில் மாற ஒரு வாரம் ஆகுமா சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ சரிங்க சார் ஆ உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி சார் ஆ தேங்க யூ சார்